ஃபஸ்ட் டைம் சமைக்கும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்போ வந்து அம்மா பக்கத்துலேயே இருந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக்கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வச்சுக்கணும் தண்ணி வச்சு நல்லா கொதி வந்த பிறகு அரிசியை போடணும் அரிசி வந்து வெந்து வ வந்த பிறகு அதை ஒரு அரிசி ம சாதத்தை மட்டும் எடுத்து பார்க்கணும் வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அந்தமாதிரி சாம்பார் வைக்கிறது பொரியல் செய்கிறது எல்லாமே இந்தமாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக்கொடுத்தாங்க பக்கத்தில் இருந்துட்டு சொல்லிக்கொடுக்கும்போது அதேமாதிரியே நான் செய்ய கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா அம்மா வீட்டில் இல்லாதபோது தனியாக சமைக்கக் கற்றுக்கிட்டேன் அப்படி சமைக்கும்போது ஒரு நாள் வந்து நானே எல்லா டிஷ்ஷும் செஞ்சு எங்கள் வீட்டில் உள்ள எல்லோருக்கும் பரிமாறினேன் எங்கள் வீட்டில் வந்து அண்ணன் அப்பா தங்கச்சி எல்லோருமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாங்க நான் வந்து யூட்யூப் இந்தமாதிரி எதையும் பார்த்து கற்றுக்கல வீட்டில் அம்மா சமைக்கும்போது அவங்க கூட இருந்து பார்த்துருக்கேன் அதுக்கப்புறமா நான் சமைக்க வந்து அம்மா பக்கத்துலேயே இருந்து சொல்லிக்கொடுத்துருக்காங்க இது ரெண்டையும் வச்சுதான் நானே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி சமைக்கிற முறைதான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்